எங்கள் கலாச்சாரத்தில் கோலம் போட்டுறதுங்குறது மிக மிக நல்ல ஒரு விஷயம் காலையில் எழுந்து வாசலில் சாணம் கரச்சு வாசலில் தெளிச்சு கூட்டி பெருக்கி அதை சுத்தமாக வச்சு கோலம் போட்டு கோலம் போட்டுட்டு அந்த வே வி குளிச்சிட்டு சூ குளிச்சிட்டு அது சூரியனை பார்த்து கும்பிட்றத ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓ அப்போ தான் அன்றைக்கு தான் உடம்பு நல்லா ஒரு திருப்தியாவும் இருக்கும் அப்படி இருந்தால் தான் ஒரு லக்ஷ்மி தேவியே நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சா மாதிரியே இருக்கும் நமக்கு சூ அது மாரி காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரியனை பார்த்து கும்பிட்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உடம்புக்கும் நல்லதும் கூட அதனால் ரொம்ப நல்லது நெற்றில வந்து குங்குமம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது எதுக்காகனா காலையில் எழுந்திருச்சு நம்ம வே நம்ம வெறும் முகத்தை யாரும் பா பார்த்தா அவங்களுக்கு இருக்காது நம்ம வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு தலைவாரி பொட்டு வச்சு குங்குமம் வச்சு எழுந்து வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு வைப்ரேஷன் நல்ல வைப்பரேஷன் கொடுக்கும் நம்மள பார்த்தோன அவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்மள பார்த்தோன அவங்களுக்கும் அவங்களுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணுனு தோணும் அப்படி காலைல எழுந்துரிச்சி வாசல் தெளித்து கோலம்மிட்டு குளித்துச்சுட்டு சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு நே தலைவாரி பூ பொட்டு வச்சு பூ வச்சுட்டு இருந்தால் நமக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சு கிடச்ச மாதிரி இருக்கும் அது மாரி கோவிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது டெயிலியும் ஒரு கோவி டெயிலியும் காலையில் போய் கும்பிட்டு வந்தால் அன்றைய அன்றைக்கு நாளயை அன்றை நாளைக்கு நா அன்றைக்கு திருப்பிதியாயிருக்கும் ஒரு எந்த ஒரு கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் மற்ற வேலைகளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அதனால நம்ம கோவிலுக்கு போகிறதுங்குறது ரொம்ப நல்ல விஷயம் அது மாரி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்ம அது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம விரதம் இருக்கிறது நல்ல விஷயம்தான் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் விரதம் இருக்கிறது நம்ம உடம்புக்கு நல்ல விஷயம்தான் அது